மருதமலைப் போனோமுன்னால் அங்கே வந்து கோயிலில் கொஞ்ச போகிறக்க வழியிலயே சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த மூலிகை பொருள் அப்புறம் இந்த மருத மலைலிருந்து சந்தனம் கோயில் குழந்தைங்களுக்கு வைக்கிற இது இருக்குது அந்த பால் எடுத்து மரத்தில் அது இருக்குது ஆனால் அந்த காலத்துலிருந்து அதெலாம் முக்கியமான பொருளாக இருக்கிறதுனால அப்புறம் வேர் அங்கே இருக்கிற ஒரு வேர் கொண்டு வந்து வீட்டுக்கு கட்டுவாங்க அந்த வேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக வாங்கிட்டு வருவோம் அங்கே முக்கியமாக அங்கே போனால் நல்லதுனு சொல்கிறாங்க அந்த காலத்திலருந்து ஃபேமஸான கோயிலாகருக்கு ஆனால் அது நல்ல கோயில் அந்த இதில் அந்த கோயிலுக்கு போனால் நாங்களும் போனோம் கோவை குற்றாலமும் அதுவும் பரவாயில்ல அது நல்லா ஃபேமஸாக இருக்குது அதுவும் அங்கே போயிருக்கிறோம்